விவசாயத்தில் எனக்கு பிடித்த அம்சம் என்ன என்றால் விவசாயத் தொழிலில் மட்டும்தான் ஒரு பொருளை மூலப்பொருளாக இட்டால் நூறு பொருள் திரும்பி வரும் இதே வேறுதொழில்களில் ஒரு நூறுகிலோ மூலப்பொருளை போட்டால் எண்பது கிலோதான் வரும் ஆனால் விவசாயத்தில் ஒரு நெல்லை மூலப்பொருளாக இட்டால் நூறுநெல் திரும்பி வரும் அதுதான் விவசாயத்தின் சிறப்பம்சம் விவசாயத்தில் எனக்கு மகிழ்ச்சி தருவது என்றே என்ன என்றால் விவசாயி நட்டப்பட்டாலும் அவன் உலகத்துக்கு உணவளித்து மகிழ்ச்சியைத் தருகிறான் இதை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே வள்ளுவர் என்ன சொன்னார் என்றால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை உலகத்துக்கு உணவுப்பொருளை விளைவித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்